ஆ ஆ அண்ணாச்சி நாங்கள் இங்கே தேனியிலேருந்து பேசுகிறோம் அண்ணாச்சி ஆ ட்ராக்டர் வெச்சுருக்கீங்களா நீங்கள் ஆ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஆறு ஏக்கர் இருக்குது ஆ ஆறு ஏக்கர் ஆ ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம் அது வந்து பார்த்தீங்கன்னா மானாவாரிதான் நிலம் ஆ இப்போ இந்த மழை காலத்தில் வந்து உழுது விவசாயம் பண்ணலாம்னு இருக்கேன் இப்போ பயிர் போடலாம்னு இருக்கேன் இப்போ ப ஆ இப்போ ஈர நிலமாதான் இருக்குது இப்போ கொஞ்சம் நல்லா பொது பொதுன்னு இருக்குது இங்கே நிலம் அப்படிங்களா இல்லை இல்லை இல்லை கா கொஞ்சம் காய்ச்சலா ரொம்ப ஈரமெல்லாம் இல்லை உ ஆ உழுவுற மாதிரி இருக்குது ஆமாம் ஆமாம் ஆமாம் இ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா ட்ராக்ட்ரு வந்து சட்டி கலப்பை வெச்சுருக்கீங்களா இல்லை கலப்பையா அப்படிங்களா ஐய நம்மளுக்கு வந்து சட்டி கலப்பையே போட்டுக்கோங்க ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் உழுதா போதும் அப்படியா எவ்வளோ மணிக்கு எவ்வளோவு வாங்குவீங்க ஆ ரெண்டாயிரத்து அறநூறுரூவா வருமா கொஞ்சம் பார்த்து போட்டுகய்யா ரெண்டாயிரத்து அறநூறுரூவாங்கும்போது மணிக்கு கூடுதலாக இருக்கற மாதிரி இருக்குது கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கங்க வாங்கிங்கய்யா அப்படியா ஆ சரி சரி சரி ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ சரி சரி சரி ஆ ஆ சரி சரி சரிறாண்ணா சரி சரி சரி சரி ஆ ஆ சரிங்க கண்டிப்பாக அங்கேனக்குள்ளையே ஸ்பாட்லேயே காசு கொடுத்துட்றேன் நிலத்துலே நான் கொடுத்துட்றேன் தோட்டத்திலே கொடுத்து விட்டுட்றேன் காசு கொடுத்துட்றேன் ஆ சரிண்ணா இப்போ எப்போ காலையில்க் குள்ளே நான் ஒரு ஆறு மணிக்கு எனக்கு அனுப்பிச்சிட்றீங்களா வண்டியை ஆ சரிண்ணா சரிண்ணா ஆ ஆ ஆ சரி ஆ ஆ சரிண்ண சரிண்ணா ஆ சரிண்ணா சரிண்ணா ஆ ஆ டேவிட்டை சொல்லிவிடுங்க கொஞ்சம் அனுசரித்து காசு வாங்கிட்டு வர மாதிரி சொல்லுங்கள் அமௌண்ட்டு கொஞ்சம் பா பார்த்து ஆ இந்த நம்பர் தான் என் நம்பர் ஆ ஆகட்டும் ஆகட்டும் நன்றிண்ணா நன்றிண்ணா சரி ஆ சரி ஆ ம்